புதுசாக குழந்த பிறந்துச்சின்னா அந்த குழந்தைய நம்ம பத்திரமா பார்த்துக்கிடணும் அந்த குழந்தைக்கு வந்து சளி பிடிக்காத அளவுக்கு நல்ல படியாக பார்த்துக்கிடணும் மழை காலம் இல்லை வெயில் நேரம் எப்போப்போ எப்போவும் அந்த குழந்தைய பாதுகாப்பாக பார்த்துக்கிடணும் அந்த குளிர்ந்த காற்று அடிக்கின்ற பக்கம்லாம் கொண்டு போக கூடாது அப்புறம் மழை நேரங்களில் மலையில் நனையிலாம பார்த்துக்கிடணும் நல்லா ஸொட்டர்லாம் போட்டு நல்லா பாதுகாப்பாக நல்லா வச்சிக்கிடணும் அப்புறோம் ரொம்ப வெயில் அடி வெயில்க நேரத்தில் கூட வெயிலில் அலைய விடக்கூடாது வெயிலுக்கு போனாலும் கூட அதனால காய்ச்சல் வர வாய்ப்பு இருக்குது வெயிலுக்கும் போகாமல் பார்த்துக்கிடணும் அதுமாரி மழை நேரங்களில் வந்து குளிர்ந்த காற்று அடிக்கும் அந்த குளிர்ந்த காற்று அடிக்கு அடி குளிர்ந்த காற்று மூலிமா அந்த பிள்ளைக்கு சளி பிடிக்க வாய்ப்பு இருக்குது சளி பிடிக்காம பார்த்துக்கிடணும் அப்படியே சளி பிடிச்சாலும் கூட அதுக்கு தகுந்த மாதிரி டாக்டருஸ் குழந்தைகள் டாக்டர்கிட்ட கொண்டு போய் குழந்தைய காட்டி அதுக்குண்டான மருந்து சிரப்பு அதெல்லாம் வாங்கி நல்லா உ கொடுக்கணும் பிள்ளைக்கி குழந்தைய நல்ல மாதிரி பார்த்துக்கிடணும் அப்புறோம் மாசத்தில் டாக்டர்கிட்ட கூட் கொண்டு கூட்டு போய் தூக்கிட்டு போய் அந்த பிள்ளையோட ஹெல்த்து எப்படி இருக்குது வெயிட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து செக் பண்ணி பார்க்கணும் அப்புறம் போலியோ சொட்டு மருந்து சொட்டு மருந்துலாம் கரெக்டாக கணக்காக கொடுக்கணும் அப்புறோம் அதுக்கப்புறம் வந்து சின்ன பிள்ளைங்களுக வந்து வெளியே விளா வெளியே ரொம்ப அந்த சாக்கடை பக்கத்துலேயோ இல்லை அந்த மாதிரி தண்ணி தேங்கி இருக்கிற பக்கத்துலேயோ பிள்ளைகள விளாட விடா அனும அனுமதிக்காமல் பார்த்துக்கிடணும் ஏன்னா அதில் உள்ள கிருமிகள் வந்து பிள்ளைய தாக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுமாரி ரொம்ப வெயிட்டு கம்மியாக உள்ள குழந்தைங்கள வந்து எல்லோரும் தூக்கிற மாதிரி வச்சிக்கிடக்கூடாது அப்புறம் குழந்தைக்கு வந்து கிருமி தொற்று அதிகமாச்சுன்னா காய்ச்சல் அந்த மாதிரிலாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அது வராமல் பார்த்துக்கிடணும் அதுக்கப்புறம் வந்து சின்ன பிள்ளைங்கள வந்து சின்ன பிள்ள சின்ன பிள்ளைங்கள வந்து நம்ம பத்திரமா பார்த்துக்கிடணும் எப்போவும் மழை நேரத்தில் இந்த ஸொட்டர்லாம் போட்டு நல்லா போர்வைலாம் நல்லா வச்சி நல்லா அப்படி வெட்கையா இருக்கிற மாதிரி பார்த்து வச்சிக்கிடணும் ரொம்ப மழை காலங்களில் சின்ன பிள்ளைளுக்கு எந்த ஒரு நோயும் வராத அளவுக்கு பார்த்துக்கிடணும் அப்படியே பிள்ளைகளுக்கு ஏதாவது ஒரு நோய்வாய்பட்டாலும் அதுக்கேற்ற மாதிரி டாக்டர்கிட்ட கூட்டு போய் குழந்தைகள் டாக்டர்கிடட கூட்டு போய் நம்ம ஏன் என்ன ஏதுன்னு பார்த்து வச்சிக்கிடணும் அப்போ வெளியேலாம் கூட்டு போகும்போது அதுக்கேற்ற மாதிரி பாதுகாப்பாக வச்சி கூட்டு போகணும் வெளியில் இப்போ வெளியூருகளுக்கு போகும் போது பஸ்ஸுல் நம்ம ட்ராவல் பண்ணும் போது அந்த பிள்ளைகள வந்து நல்லா காற்று அந்த கா குளிர்ந்த காற்று வந்து அந்த பிள்ளைகளுக்கு வந்து விழாத அளவுக்கு பார்த்து வச்சிக்கிடணும் அப்புறோம் சின்ன பிள்ளைகள நம்ம கூட்டு போகும் போது எங்கே கூட்டு போனாலும் வெளியே எங்கேயும் கூட்டு போகும் போது அதுக்கு தகுந்த நம்ம அந்த பிள்ளைகளுக்குள்ள ஓ பொருள் இந்த சளி பிடிக்க சளி பிடிச்சிருந்தாலும் அதுக்குள்ள மருந்து மாத்திரை எல்லாம் கொண்டு போய் பிள்ளைய கொஞ்சம் பாதுகாப்பாக நம்ம பார்த்து வச்சிக்கிடணும் அப்புறம் வந்து இப்போ சின்ன பிள்ளைங்களுக்கு வந்து ஜ வெளியே போய் விளாடுவாங்க வெயிலில் அழைவாங்க அதனால் வேர்க்குரு அந்த அந்த அலர்ஜி மாதிரிலாம் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அந்த மாதிரி வராத அளவுக்கு நம்ம பிள்ளைகள பார்த்துக்கிடணும் அந்த மாதிரி வந்தாலும் கூட நம்ம அதுக்கேற்ற மாதிரி அந்த டாக்டர்கிட்ட கூட்டு போவோம் அதுக்குள்ள பவுடரு எல்லாம் எழுதி தருவாங்க அதை போடணும் நல்லா பிள்ளைகள நல்லா குளிப்பாட்டி நல்லா சுத்தபத்தமாக வச்சிக்கிடணும் அப்போ தான் எந்த ஒரு நோயும் நம்ம பிள்ளைகளுக்கிட்ட வராது அண்டாது சளி பிடிக்காத அளவுக்கும் பார்த்துக்கிடணும் ஈரமாக ரொம்ப ஈர ஈர ட்ரெஸ் எல்லாம் போடுகிற மாதிரிலாம் வைக்கக்கூடாது பிள்ளைகள நல்லபடியாக பார்த்து வச்சிக்கிடணும் நம்ம பிள்ளைகள நல்லபடியாக நம்ம பார்த்து பாதுகாப்பாக நம்ம வச்சிக்கிடணும் அவ்வளோ தான்